ஹலோ சார் வணக்கம் சார் சார் நாங்கள் பிரியா சார் பேசுகிறோம் சார் சார் எங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்ல அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டே இருக்காங்கள் அது ரீசன் என்னன்னு தெ தெரியல சார் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் எயிட் டபுள் ஒன் ஓகேங்க ஆ சரிங்க சார் சார் அதுக்கு நீங்கள் முன்னாலே எங்களுக்கு தகவல் சொல்லணும் இல்லை சார் சார் நீங்கள் அப்டின்னா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிருக்கணும் சார் இந்த மாதிரி இருக்குது நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கணும் இப்போ நீங்கள் தெரியாமல் பிடிச்சேனா எங்களுக்கு எப்படி தெரியும் சார் ஓகே சார் ஆமாம் சார் சரிங்க சார் எங்கள் பேர் தெரியும்லயா உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு தானே சார் லோன் வாங்கினோம் அப்பப்போ நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணி பார்த்து தானா எங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடணும் இல்லை சார் சும்மா பிடிச்சிட்டேனா அது என்ன இது சார் ரீசன் அதுக்கு தான் சார் நீ கம்ப்யூட்டர் புடிச்சாலே எங்களுக்கு அந்த மாதிரி டீட்டெய்லாக சொல்லணும் சார் முன்னாடியே சரிங்க சார் சரி சார் நாங்கள் நேராக வந்து பார்க்குறோம் சார் ஓகே சார்